ஹலோ நான் கடையோடய ஓனர் பேசுகிறேன் மேம் ஜவுளி கடை ஓனர் பேசுகிறேன் உங்களுக்கு என்ன வேணும் ஓகே என்ன மாதிரி ஸேரீஸ் பார்க்குறீங்க நீங்கள் ஓகே மேம் ஓ சொல்கிறேன் மேம் என்னென்ன ஸேரீ இருக்குது சொல்கிறேன் நீங்கள் கல்யாணத்துக்கு சொல்கிறதால கல்யாண புடவ இருக்குது பட்டு புடவ இருக்குது காஞ்சிபுரம் புடவ இருக்குது பனாரஸ் புடவ இருக்குது இது வந்து கல்யாணத்துக்கு போடுறாங்க மேம் நீங்கள் இப்போ ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணுனா பூனம் சில்க் இருக்குது நார்மல் ஸேரீஸ் இருக்குது பட்டு ஸேரீஸ்ஸு நார்மல் பட்டு ஸேரீஸ்ஸு இருக்குது டிவேடட் கிஃப்ட் கொடுக்குறத்துக்கு ஓகே மேம் ஓகே ரேட்டிங் எல்லாமே நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட்ஸ்சுக்கு மேலே கேட்குறது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி எல்லாமே தவுசண்ட் குள்ளேயே பண்ணுற மாதிரி பண்ணுறேன் மேம் ஏன்னால் ஏஜ் டிஃப்ரெண்டாக நீங்கள் கொடுப்பிங்க வயதானவங்களுக்கு கொஞ்சம் அம் நார்மல் ஏஜ் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சின்ன பசங்களுக்கு நீங்கள் தனி தனியாக கொடுப்பீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்குற ப பண் பண்ணி தரணும் உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ண மாதிரி ஒரு நார்மலாக இருக்கிற மாதிரி பண்ணித்தரணும் அதுக்கு வந்து எல்லாமே தவுசண்ட் குள்ளே வர மாதிரி பார்த்துக்கலாம் இல்லை நீங்கள் அதிகமாக பண்டுலாக எடுக்கிறதா இல்லை பல்க்காக எடுக்கிறதால நீங்கள் பா ஒரு தவுசண்ட் குள்ளேயே பண்ணுற மாதிரி பார்த்துக்குறேன் மேம் கலர்ஸ் வந்து சொல்ல போனால் உங்களுக்கு வந்து கலரு டிசைனோடு ஒரேமாதிரி வரும் மேம் ஆனால் கலரு சேமாக நிறையா இல்லைனா நார்மல் சேரிஸும் கொடுக்க முடியாது வேணுனால் ஹண்ட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஸேரீஸாக தனி தனியாக நூறு நூறு பிரித்து பிரித்து தரேன் மேம் வேணால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நூறு ஸேரீனால் அதுக்காக ஒரு கலர் மற்ற ஸேரீன்னால் ஒரு கலர் அந்தமாதிரி பண்ணி கொடுத்துக்கலாம் மேம் கல்யாண ஸேரீ உங்களுக்கு எப்படி வேணுமோ உங்களுக்கு நான் ஃபோட்டோஸெலாம் சென்ட் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில் எப்படி வேணுமோ அப்படி செலக்ட் பண்ணி சொல்லுங்க நான் உங்களுக்கு பில் போட்டு அனுப்பிடுறேன் ஆ அது தான் மேம் டிஸ்கவுண்ட் அது தான் மேம் உங்களுக்கு எல்லா ஸேரீஸ்சுக்கும் உங்களுக்கு தவுசண்ட் குள்ளே வர மாதிரி பார்த்துக்குறேன் மேம் தவுசண்ட்க்கு மேலே போகாது கலர் ஸேரீயில் உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது பெர்சன்ட்டேஜ்ஜில் அதுக்கும் மேலே கம்மி பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம் மேம் நீங்கள் வந்து கடைக்கு வந்து பார்க்குறீங்களா மேம் கலெக்சன்ஸெலாம் நிறையா வந்திருக்கு ஒரு வாட்டி கடைக்கு வந்து விசிட் பண்ணிப்பாருங்க கடையில் வந்து பாருங்க ஸேரீஸ்ஸு பெஸ்ட் பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சத நீங்கள் ஆட்ரு பண்ணிவிட்டு போய்விடுங்க நாங்கள் உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுறோம் ஓகே மேம்

ஓகே மேம் நீங்கள் வந்து பார்த்துட்டு ஓகே பிடிச்சிருந் ஓகே ஓகே மேம் நீங்கள் வந்து பாருங்க ஸேரீஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் ஓகே பண்ணி சஜ்ஜெஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு போய்விடுங்க உங்கள்கிட்ட ஸேரீ டெலிவரி பண்ணும்போது பேலன்ஸ் அமௌண்ட் ஸோ வரீங்களா டிஸ்கெளண்ட் பண்ணிக்கலாம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே ஓகே மேம் ஓகே மேம் கண்டிப்பாக மேம் உங்களுக்கே பண்ணிக்கொடுத்துறோம் நல்ல விலைல நல்ல தரமாக பண்ணிக்கொடுத்துருலாம் மேம்